வீட்டில் தோட்டம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காய்கறிகள் அப்புறம் கீரைகள் அது மாதிரி வந்து மிளகா அந்த மாதிரிலாம் கா கா ஒரு தோட்டம் வைக்கலாம் சில பேர் வந்து அந்த தோட்டம் வைக்க முடியாத அளவுக்கே இருக்கிறாங்க ஆனால் வந்து சில பேர் வந்து தோட்ட வைக்கணும்ன்னு ஆசைப்படுவாங்க அப்போ அதில் பார்த்தீங்கன்னா வந்து முடக்கத்தான் இல அப்புறம் வந்து வந்து தூது இல அதுக்கப்புறம் வந்து அது மாதிரி நிறைய கா கீரைகள் காய் எல்லாம் இது மாதிரி வீட்டில் வைப்பாங்க இதுவே ஒரு ஒரு தோட்டம் மாதிரி இருக்கும் ஒரு அழகாகவும் இருக்கும் பிரண்ட இல வச்சு பிரண்டையும் அந்த மாதிரி வைப்பாங்க வீட்டில் அது பார்த்தீங்கன்னா அது வந்து அதுவும் உடம்புக்கு நல்லது பசிக்கு அது வந்து சாப்பிட்டா பசி எடுக்கா பசி எடுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க நான் அந்த பிரண்ட துவையலை அரைச்சி சாப்பிடும் போது அது வந்து ஒரு பசியாக இருக்கும் பசி எடுக்கும் இந்த மாதிரி நிறைய வந்து ஒரு நல்ல நம்ம வீட்டிலையே ஒரு தோட்டம் வைச்சு நம்மளே அதை வந்து பறிச்சு நம்ம வந்து அதை சமையல் பண்ணி நம்ம ஒரு கீரையை இல்லாது சாப்பிடும் போது அது ஒரு இண்ட்ரஸ்டிங்காக இன்னும் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு சந்தோஷமாக இருக்கும்